நாங்கள் எங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லைனாலோ ஏதாவது நானே பசங்களுக்கு எல்லோருக்குமே நாங்கள் சமைச்சு போடுவோம் எங்களுக்கு பிடித்த பிடித்த உணவுகளை எங்கள் பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நான் செஞ்சது எல்லாமே அமையுது நல்லா சப்பாத்தி கிரே ரைஸ் வெஜிடெபுள் தக்காளி சாதம் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுப்பேன் நல்லா ருசியாக சாப்பிடுவாங்க பசங்கள் இதோடய அவருக்கு என்னென்ன பிடிச்சிருக்குனு சொல்லிட்டு கேட்டு விரும்பி செஞ்சு தருவேன்